திருப்பூர் மாவட்டம் அப்படின்னு பார்த்தா எங்கள் ஊர் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா பனியன் உற்பத்தி தான் பனியன் துணிகள் பனியன் குழந்தைங்களுக்கு பனியன் துணி வ ரெகுலர் யூஸுக்கு போடுற பனியன் துணி இந்த மாதிரி பனியன் துணிகள் வந்து உற்பத்தி தான் திருப்பூர்ல ரொம்ப அதிகமாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் திருப்பூர்னாவே வந்து திருப்பூர் குமரன் மகளிர் கல்லூரி திருப்பூருங்கிற பேர்லயே அமைஞ்சிருக்கிற அந்த ம மகளிர் கல்லூரி அதுவும் ரொம்ப ஃபேமஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய கோயில்கள் திருப்பூர்ல இருக்குது அவினாசியில பார்த்திங்கன்னா அவினாசி லிங்கேஸ்வரர் கோயில் இருக்குது அதே மாதிரி திருமுருகன் பூண்டியில கோவில் வாழத்தோட்டத்து அய்யன் கோயில் சோமனூர்ல இருக்கிறது காங்கேயத்தில் சிவன்மலை ரொம்பவுமே வந்து ஒரு சிறப்பான கோயில்னு சொல்லலாம் அதே மாதிரி திருப்பூர்னா காங்கேயம் காளை காளையிங்க்கு காங்கேயம் காளையினே பேர் இருக்கிற ஒரு காளை அப்படிங்கிறது வந்து நம்ம திருப்பூரோட ஒரு சிறந்த ஒரு பேராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா கோயில்கள் இல்லாமல் அப்படின்னா பார்க் திருப்பூர்ல இருக்குது அதே மாதிரி அழகுமலை ச நல்ல ஒரு சிறந்த ஒரு முருகன் கோயில் அதே மாதிரி ராமசாமி கோயில் புரட்டாசி மாதத்தில் வந்து ராமசாமி கோயில் அப்படின்னா அங்கே வந்து ரொம்பவே வந்து விமர்சையாக இருக்கும் அதுமா அது மட்டும் இல்லாமல் நிறைய இப்போது ஒவ்வொரு ஊர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்க அவங்களுக்கான ஒரு குலதெய்வம் விநாயகர் கோயில் முருகர் கோயில் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது முருகர் கோயில் அதிகமாக இருக்கிறது அப்படின்னா எங்கள் ஏரியாவில பக்கத்தில் திருப்பூர் மாவட்டத்திலே நிறைய இருக்குது ஆ அழகுமலை முருகன் கோயில் வந்து அதில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோயில்